இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி எண்நூத்தி நாற்பத்தி ஏழு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு